ஹலோ நான் நான் மாலினியோட அம்மா பேசுகிறேன் அவங்க க்ளாஸ் டீச்சரா விஷ்ணு பிரியாவா நீங்கள் விஷ்ணு பிரியா மிஸ்ஸா ஆ இன்னக்கு மாலினிக்கு உடம்பு சரியில்லை அதனால இன்னக்கு லீவ் வேணும் அவளுக்கு ரொம்ப ஃபீவரு இன்னக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகறோம் அதனால இன்னக்கு ஒரு நாள் லீவ் வேணும் எப்படி மாலினி நல்லா படிப்பாளா ஆ நல்லா படிக்கிறா எப்போதும் புக்கை எடுத்து வச்சிட்டு தான் ஆ அப்படியா மேம் கண்டிப்பாக நாங்கள் அதை தான் பண்ணிட்டுருக்கோம் அவ மொபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறா அதைதான் நீங்கள் வந்து கொஞ்சம் ம் அதான் மேம் நான் வந்து சொல்லிவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் மாலினிக்கு படிக்கிறா ஓரளவு படிக்கிறா மார்க் எல்லாம் கொஞ்சம் எதோ வந்துருக்கு நீங்கள் கொஞ்சம் ஆ ஆ அப்படியா மேம் கண்டிப்பாக நான் வேணா கிளாஸ் வந்து எதுவும் அனுப்பி விடுறேன் அவ எப்படி கிளாஸில் எப்படி அக்டிவாக இருக்காளா எப்படி ஆ ஆ ஆ அவளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில்லாம் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்கள் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் ஸ்கூலில் கேட்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ம் ஓகே ஓகே நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணால் தான் அவ படிப்பா வீட்டில் அதனால நாங்கள் சொல்றதை சொல்லிவிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா கொஞ்சம் அவங்க கேட்பாங்க மேம் அதனால தான் ஆ சரி ஓகே தேங்க் யூ மேம்